பொதுவாக மத்தியானம் எங்கள் வீட்லலாம் என்ன சமைப்போம் பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வியாழன் சனி மு பெரும்பாலும் எங்கள் வீட்டில் கடல் உணவு வகைகள் தான் இருக்கும் மீன் நண்டு இறால் அந்த மாதிரி உணவு வகைகள் தான் அதிகமாக சமைப்போம் அதுதான் என் கணவருக்கும் என் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் செவ்வாய் வெள்ளி சாம்பார் வைப்போம் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி கோழி கறி அதை சமைப்போம் நைட்டு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதே க ம மத்தியானம் வைக்கிற கொழம்பை அதை சூடு பண்ணி வச்சிட்டு நைட்டு சூடாக சோறு மட்டும் வடிப்போம் கீரை வகைகள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் காய்கறிகள் பழ பா இதையும் சேர்த்துக்குவோம் பொரியல் கண்டிப்பாக எங்கல வீட்டில் இருக்கும் அப்பளம் கண்டிப்பாக நான் சமச்சே ஆகணும் அப்படின்னா தான் என் பிள்ளைங்க விரும்பி சாப்புடும் என் பிள்ளைங்களுக்கு வந்து பொறிச்ச மீனோட குழம்பு மீன் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதிகமாக குழம்புல போடுற மீன் தான் சமைப்பேன் என் கணவருக்கும் கடல் வகையான உணவு வகைகள் தான் ரொம்ப பிடிக்கும் நண்டு ரொம்ப ரசித்து சாப்புடுவாங்க இறால் தொக்கு வச்சி இறால் பொறிச்சோம்னா அதை விட ரொம்ப ரசித்து சாப்புடுவாங்க நைட்டு நேரங்களில் சுட சுட சோறு மத்தியானம் வச்சது மீன் தட மசாலா தடவி ஃப்ரிட்ஜீல் இருக்கும் அதை எடுத்து பொறிச்சி நைட்டு நாங்கள் சாப்புடுவோம் எங்கள் பிள்ளைங்க தயிரு வகைகள் அதிகமாக சேர்த்துக்குவாங்க தயிரு பால் வகைகள் அதிகமாக சேர்க்கறதுனால எங்கள் வீட்டில் மத்தியானம் கண்டிப்பாக தயிரும் இருக்கும் என் கணவரும் தயிர் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க இதான் நான் காலையிலையும் மத்தியானமும் இரவும் சமைக்கிற சாப்பாடு